பாரம்பரிய நடனம்னா அதில் பலவகை இருக்கு அது எங்கள் கிராமத்தில் பார்த்திங்கன்னா கம்பத்தாட்டத்தை ஒரு பாரம்பரியமான நடனமாக நாங்கள் நடத்துவோம் இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே சிறப்பாக நடைபெற்று வருது இது எங்கள் கிராமத்தில் மிகவும் முக்கியமான ஒன்று இது ஏழு நாள் நடைபெறும் இந்த க இந்த கம்பத்தாட்டத்தில் பக்கத்து கிராமங்கள் நகரங்கள்லருந்து பசங்கள்லாம் வந்து ஏழு நாள் கம்பம் ஆடுவாங்க இது இப்போ அழியுற நிலையிலக்குது இதனால் இதையே மேம்படுத்தி கொண்டு வர்றது ரொம்பவும் முக்கியமான ஒன்று அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் இதுக்குன்னு தனியாக ஆசிரியர்கள் ஆரம்பிச்சு கலைக்குழு ஆரம்பிச்சு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் தனித்துவம் வாய்ந்த ஆசிரியர்களால் சொல்லிக் கொடுக்கறதனால இதை கற்றுக்குறவங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது வெளியூர்லருந்து வெ வெளி ஊர் எல்லார் பக்கத்தில் இருந்துமே வர்றாங்க வந்து கற்றுக்குறாங்க அடுத்த தலைமுறைக்கு ரொம்பவும் முக்கியமான ஒன்று ஏன்னா அழிஞ்சுட்ருக்குற கலைனால நம்ம பாரம்பதி பாரம்பரியத்தை பாதுகாக்கறக்கு வேண்டி கண்டிப்பாக அவங்களுக்கு இது நம்ம சொல்லிக் கொடுக்குறது நம்ம கடமையாக இருக்குது